மதத்தை பற்றி எல்லா புக்லேயும் எல்லா பாடப் புத்தகத்துலேயுமே நம்ம படிக்கின்றோம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்களோடய மதம் அவங்களோடய கலாச்சாரத்தையுமே ஒரு ஒரு வகையாக நாங்கள் படிக்கிறோம் ஹிந்துன்னா கோவில் முஸ்லீம்னா வந்து மசூதி கிறிஸ்டியம்னா சர்ச் அவங்களோட வழிபாடும் அவங்களோட வந்து பழக்க வழக்கங்களையுமே பாடப்புத்தகத்தில் தராங்க எல்லா மதமும் சமம்னும் நாங்கள் சேர்ந்து படிக்கின்றோம் ஆனால் சில ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மத வழியான சான்றிதல் அப்புறமேட்டா மதத்துக்கு மட்டும் தனியாக வந்து ஸ்காலர்ஷிப் தர்றது அவங்கள்து மட்டும் கொஞ்சம் உயர்வாக பார்த்து தர்றது அது எப்படின்னா கிறிஸ்டின் ஸ்கூல்னா வந்து கிறிஸ்டின் இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூ ஸ்கூல்னே கிறிஸ்டின் ஸ்கூல்ஸுன்னா ஒ ஒன்றோன்றும் ஒரு ஒரு மத சார்பாக வந்து இது பண்ணுறாங்க ஒரு காலேஜுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டின்னா அவங்களுக்கு ஒரு சலுகை ஹிந்துன்னா அவங்களுக்கு ஒரு சலுகை முஸ்லீம்னா அவங்க ஒரு ஒரு சலுகை எல்லோருமே ஈக்வலாக ட்ரீட் பண்ணுற இதுவே எல்லாமே கிடையவே கிடையாது எல்லோரையுமே வந்து ஈக்வலாக ட்ரீட் பண்ணணும் ம எல்லா மதமும் சம்மதம் இங்கே இருக்கவங்க எல்லோருமே ஒரு ஒருத்தவங்களோடய ஃபெஸ்டிவல்னா அவங்க ஃபுட்னு சாப்பிடக்கூடாது இவங்களோடய நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அது எதுவுமே எடுக்காமல் எல்லோரோடதையும் அன்பாக எல்லா அன்பாக ட்ரீட் பண்ணுறது அன்பாக நடத்துகிற மாதிரியுமே நம் இந்த சமூகம் வந்து உருவாகணும்